உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ்மொழி தமிழ்மொழி தமிழ்மொழிக்கும் பிராந்திய மொழிகளுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற பிராந்திய மொழிகளுக்கு தமிழ்மொழி தாய்மொழியாக விளங்குகிறது இதனுடைய பிரதிபலிப்பு அந்த மொழிகளில் வார்த்தைகளில் பிரதிபலிக்கும் மேலும் இலக்கிய இலக்கண சிறப்பு கொண்ட ஒரு மொழி தமிழ்மொழி தமிழ் இலக்கிய தமிழ் இலக்கணங்களில் தொல்காப்பியம் மிகவும் பழமையான இலக்கண நூல்களுள் ஒன்று